சார் நிஷோக் தானே சார் இந்த மாதிரி ஒரு இரநூறு லிட்ரு பால் தேவைப்படுது நம்ம கடைக்கு இல்லை ஆ ஆமாம் நம்ம கடைக்கு தான் ஆ ஆமாம் ஆமாம் பாக்கெட் தான் பண்ணி வேணும்

எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு லிட்ரு பாக்கெட்டு வந்து ஒரு ஒரு ஒரு நூறு லிட்ரு கொடுத்துருங்க அடுத்தது இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் பாக்கெட்டு வந்து ஒரு நூறு லிட்ரு கொடுத்துருங்க ரெகுலராக வைச்சுக்கலாம் எவ்வளோ சார் போகுது லிட்ரு பாக்கெட்டு ஆ ஆ அப்படிங்களா ஏதாவது கொஞ்சம் குறைச்சி குறைச்சி பண் அதுதான் பார்த்து என்னென்னு பண்ணிக் கொடுங்க சார் எவ்வளோ வரும் லிட்ரு என்னென்னு சொல்லிவிட்டீங்கன்னா ஆர்டர் நான் உடனே எடுத்துப்பேன்

ஆமாம் சார் இல்லை அது கடையில் வைச்சு விற்கிறது தான் அது ஓடிடும் ஒரு ஒரு வாரத்துலேயே ஓடிடுன்னு வைச்சுங்களேன் அதனால தான் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும் என்னென்னு பார்த்துட்டு சொன்னீங்கன்னால் நான் வந்து நேர்லேயே பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துருவேன் நான் இங்கே பெரம்பலூரில் தான் பெரம்பலூர் நகராட்சியில் இருக்கேன் இங்கே தான் கடை வைச்சுருக்கேன் அதுதான் உங்கள் ஃப்ரெண்டு கிட்டே விசாரித்தேன் ஃப்ரெண்டு சொன்னார் இது மாதிரி நீங்கள் பண்ண வைச்சுருக்கீங்க இந்த மாதிரி ஆ எல்லாம் ஹோல் சேல் பண்ணிகிட்ருக்கீங்க டெலிவரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படினு சொன்னார் அவர் தான் நம்பர் கொடுத்தாரு

சரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு பண்ணிக் கொடுங்க சார் சரி ஓகே சரி ஓகேங்க சார் சரி ஓகேங்க சார்